மருத்துவ சேவைன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா மாநிலத்தோடய அருமையான ஒரு மருத்துவ சேவை இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மருத்துவ சேவை தான் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க கோவிட் டைம்னு பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு மற்ற மாநிலத்தில் இருந்ததை விட ஒரு கம்மியான ஒரு கோவிட் அதாவது கோவிட்னா எப்படி சொல்கிறது ஒரு ஒரு கட்டு கோப்பான நிலமையில தான் நாம் தமிழ்நாடு வச்சிருந்தாங்க மற்ற நாட்டு மற்ற நாட்டுகளுக்கு விட இங்கே கம்மியாக இருக்கிறது காரணம் பார்த்திங்கன்னா இங்கே மருத்துவம் வந்து சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு மருத்துவம் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால உணவே மருந்து அப்படிங்கிறது அதிகமாக இங்கே புழக்கத்தில் இருக்கிறது உணவில் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்த சில உணவு பொருள்களை வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து புழக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா இங்கே உலகத்தில் வந்து இருக்கிற வியாதிகள் அதிகமாக இருக்கிற போதும் கூட இங்கே வந்து கட்டுப்பாடான ஒரு முதன் முத வகிச்சிட்டு வருது ஒரு பார்த்திங்கன்னா உலக தரம் வாய்ந்த நிறையா மருத்துவ சேவைகள் வந்து தமிழ்நாட்டுலயே இருக்குது எய்ம்ஸ் மருத்துவமனை போன் டெல்லி அந்த மாதிரி இருக்குது இடங்களே இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறத விட அது அங்கே இது வந்து அதிகமான ஒப்பிட்டு அளவில் பார்த்திங்கன்னா நம் நாடு வந்து சிறப்பான வகையில் செயல்பட்டுருக்குன்னே சொல்லலாம் கோவிட் டைம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மா மார்ட்டாலிட்டி அப்படினுவாங்க அதாவது இறப்பு விகிதத்தை பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை விட இந்தியா பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு இதில் தான் வச்சிருந்தாங்க ஒரு ஏ இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப் போனால் நம்ம நாட்டில் இருக்கிற இந்த இயற்கை சார்ந்த உணவு வகைகள் தான் நம்ம மறுபடி மறுபடி சொல்ல வேண்டியது வருது அதனால் தான் வந்து ஒரு கோவிட் டைமிங் கூட நம்மளோட மார்ட்டாலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்புறம் காய்ச்சல் மற்ற எந்த விதமான ஒரு நோய்களும் வந்து நம்ம வந்து அதிகமான மருத்துவமனைக்கு போனாலும் நம்ம வந்து கம்மியான அந்த சேவைகள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறா மாதிரியும் இருக்குது மருத்துவமனைக்கு போனாலும் உடனடியாக தீர்வுகளையும் அங்கே மொத்தமும் மருத்துவம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க